ஆமாம் இன்னைக்கு இருக்க இந்த ஜென்ரேஷன்லலாம் வந்து டான்சு பாட்டெல்லாம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது ஸோ இப்போ ஒரு ஒரு கல்யாணமாக இருந்துச்சுனாலும் அங்கே டான்சு பண்ணலைனா அது வந்து மேரேஜ் வந்து செலிப்ரேட் பண்ண மாதிரியே இருக்காது அப்புறோம் அதிகமாக டான்ஸ் வந்து நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு காலேஜ் கல்ச்சுரலாக இருந்தாலும் அங்கே டான்சு டான்ஸ் ஆடுவாங்க அது டான்சுனாலே ஒரு மாதிரி வைப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் எனக்கும் டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் டான்ஸ் வந்து ஆட தெரியாது யாராச்சும் ஆடுனாங்கன்னா நின்று பார்த்துட்டு வருவேன் இன்னும் தளபதி ஆடுகிற டான்ஸ் எல்லாம் மாசாக இருக்கும் அப்போ அவரோட டான்ஸ் பார்க்குறதுக்கே அவரோட படத்தை பார்த்துட்டு வருவேன் நான் எல்லாம் ஸோ தளபதி பிடிக்கும் தளபதி டான்ஸையும் பிடிக்கும் டான்ஸ்னாலே பிடிக்கும் இப்போ வந்து யாராச்சும் இறந்துட்டாங்கனாலும் அவங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடுவாங்க ஸோ டான்ஸ் எல்லாம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது டான்ஸ் எல்லாம் இல்லைனா முதல்ல செலிப்ரேட் பண்ண மாதிரியே இருக்காது ஏதாச்சும் ஒரு படே பார்ட்டியாக இருந்தாலும் சரி அங்கே டான்ஸ் ஆடுவாங்க இந்த இன்னைக்கு இருக்க இந்த ஜென்ட்ரேஷன்லலாம் டான்ஸ் ஆடாமல் யார் இருப்பா